கிராமத்தில் கடன் வாங்குறது ரொம்ப சகஜம் அதில் நிறைய பேருக்கு கல்விக்குன்னு கடன் வாங்குவாங்க இல்லை தொழில் பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்குவாங்க கிராமத்தில் முக்கியமா முக்கியமான தொழில் வந்து விவசாயம் தான் விவசாயத்துக்குன்னு நிறைய பேரு கடன் வாங்குவாங்கள் அப்படி கடன் வாங்கும்போது சில நேரம் மீட்டர் வட்டி அதிக வட்டி உள்ள இதில் வாங்கிடுவாங்கள் அதனால் அசல் அசலை விட வட்டி ரொம்ப அதிகமாகிடும் அப்படி அதிகமாகும் போது அவங்க கடன் தொல்லையால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கள் அதுக்கப்புறம் அதனாலயே அவுங்க வட்டி கட்ட முடியாமல் அங்கே அங்கே கடன் கொடுத்தவங்களிலேருந்து வர சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு விபரீதமான முடிவு எடுக்குற முடிவுக்கு போயிடுவாங்க கடன் தொல்லையால் தற்கொலைன்னு நம்ம நியூஸ் சேனல் கூட அடிக்கடி பார்ப்போம் இது கிராமத்தில் ஒருக்க அது சா நிறைய பிரச்சனையாவே இருக்குது